இந்த வேல்டில் நான் போகணும் இந்த இடத்துக்கு போனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுற்றி பார்க்கணும் அப்படிங்குற ஒரு ஊர் வந்து துபாய் துபாயில் இருக்கிற ஒரு பிளேஸ் மாதிரி வேற எந்த நாட்டுலேயுமே வராது அது அந்த கன்ட்ரிக்கான ஒரு அழகுன்னே சொல்லலாம் ஏன்னா வந்து துபாயில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்பறம் டூரிஸ்ட்டு டூரிஸ்ட் பார்க்க வேண்டிய பிளேசஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இங்கே அங்கே போய் பாக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை எனக்கு அது எப்போ நெறைவேறும்னு தெரியல அது நிறைவேறுனா எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமாகவே இருப்பேன் ஏன்னா துபாய்ங்கிற ஒரு பிளேஸ் வந்து ஒரு அழகான சிட்டி ஒரு கன்ட்ரின்னே சொல்லலாம் அங்கே இருக்கிற அந்த டூரிஸ்ட் பிளேஸு அங்கே இருக்கிற பீச்சு அங்கே இருக்கிற புச்கலிஃப்பா டவர் அப்பறம் அங்கே இருக்கிற ஹோட்டல்ஸ் எல்லாம் நான் வந்து நான் பார்க்கணும் நேரில் போய் பாக்கணும்னு ரொம்ப ஆசை பட்டுகிட்டு இருக்கேன் கடவுள் தான் எப்படியாச்சுமே வந்து நிறைவேற்றி கொடுக்கணுன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறேன் புச் கலிஃப்பா டவர்லாம் எப்படி வந்து பெருசாக வந்து அதுமாரி கட்டியிருப்பாங்க அப்படிங்குறத வந்து நேரில் போய் பார்க்கணும் அப்படிங்குற ஒரு ஒரு எண்ணம் வந்து இங்கே என் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு அதுக்கு அப்பறம் அங்கே இருக்கிற பிளேசஸ் ஹோட்டல்ஸ் மால்ஸ் பெரிய பெரிய ஹைப்பர் மார்க்கெட் அதுமாரிலாம் வந்து நிறையவே அங்கே இருக்கு அதலாம் வந்து சுற்றி பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு அதுக்கு அப்றம் அங்கே இருக்கிற ஃபுட்டை எல்லாமே வந்து டேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையாகவும் எனக்கு வந்து இருக்கு என்னுடைய எனக்கு வந்து துபாய் பிளேஸை வந்து சீக்கிரமாகவே நான் வந்து ப்ரீ விசிட் பண்ணணும் அப்படிங்குற ஒரு ஒரு ஆசையாகவே நான் இருக்குறேன் இந்த பிளேஸை வந்து ஏன் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த கன்ட்ரியோட கிளீனினஸ் அதுமாதிரி இருக்கிற எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீட்னஸு அங்கே இருக்கிற மெட்ரோ ட்ரெயினு பஸ்ஸு எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அங்கே இருக்கிற ரோடும் வந்து சூப்பராகவே இருக்கும் ஹைவே மாதிரி இருக்கும் சூப்பராகவே இருக்கும் அதனால வந்து இங்கே இருக்கிற துபாய் வந்து துபாயோட சிட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் துபாயில் வந்து மவுன்டைன்ஸ் ஃபால்ஸு அதுமாதிரிலாம் நிறையவே இருக்கு பீச்சஸ் கூட இருக்கு அதுக்கு அப்றம் டெசட்டு அந்தமாரிலாம் கூட இருக்கு அங்கேலாம் போய் சுற்றி பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு அங்கே அங்கே எப்படி வந்து டேட்ஸ் வந்து ஒர்க் வச்சு எப்படி வந்து செய்கிறாங்க அப்படிங்குறத வந்து வளருது அப்படிங்குறத வந்து நான் நேர்ல வந்து பாக்கணும் அப்படிங்குறது வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நேரில் போய் பாக்கணும்னு ரொம்ப ஆசை பட்றேன் அது சீக்கரமாகவே நடக்கும் அப்படிங்குறத நான் நம்புறேன் பார்ப்போம்